என்னோடய குழந்தைக்கு வந்து தமிழ்மொழி கற்பிக்கணும் கற்பிப்பதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது தான் ஏன்னா தமிழ் வந்து நம்ம தாய்மொழி நம்ம தாய்நாடு நம்ம தாய்நாட்டோடய மொழியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போதிக்கணும் என்றைக்கும் நம்மளுக்கு முதல் கடவுள் வந்து தமிழ் தான் தமிழ் வந்து நான் இன்றைக்கும் நம்மளோட தாய்நாடு தாய் மண்ணுங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம அந்த அந்த லேங்வேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க லேங்வேஜ் அப்படின்னா எப்படி சொல்லுறது இங்கிலிஷ் நிறைய லேங்வேஜஸ் வந்து நிறையா இருக்குது எல்லாம் லேங்வேஜுலேயும் வந்து நம்ம வந்து குழந்தைங்க சீக்கிரம் அக்சப்ட் பண்ணிருவாங்க ஆனால் தமிழ்மொழியை வந்து அந்த லேங்வேஜ் எழுதுகிறது கொஞ்சம் குழந்தைங்க கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அங்கே ஈஸியாக போயிடும் த லேங்வேஜ் வந்து நம்ம சொல்லுறாங்க தமிழ் தமிழ் எல்லாம் இது பண்ணுனா அது வராதுங்கிறாங்க நம்ம தமிழ் நம் என்றைக்கும் தமிழன்ங்கிற ஒரு கெத்தோடு இருக்கணும் தம் தமிழன் என்று சொல்லுடா தலை நிமிர்ந்து நில்லுடா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு பார்த்திங்களா அந்த இத வந்து நம்ம என்றைக்கும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது தமிழ்னா நம் நம்மளோடய உணர்வு ப்ளஸ் வந்து நம்மளோடய தாய்மொழி தாய்மொழியை வந்து நம்ம யாரும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது தாய்மொழியை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தாய் நாட்டையே நம்ம விட்டு கொடுத்த மாதிரி அதுனால் நம்மளோடய குழந்தைகளுக்கு வந்து நம்ம தமிழ்மொழி தாய்மொழி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக எடுத்து அதுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுத்தா அப்படின்னா நம்ப தாய்மொழியை வந்து நம்மளோடய உணர்வும் ப்ளஸ் வந்து நம்ம எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்லாயிருக்கும்